என்னென்ன பழம்லாம் வச்சுருக்கீங்க ம் ஆப்பிள் வந்து ஒரு கிலோ எவ்வளோ நூற்றி இருபதா ஆப்பிளே நூற்றி இருபதா என்ன இவ்வளோ வெலை சொல்லுறீங்க ம்ம் சரி ஒரு கிலோ ஆப்பிள் தாங்க ஆரஞ்சு கிலோலாம் எவ்வளோ ஆரஞ்சு எண்பது ரூவாயா சரி சரி இந்த ஆரஞ்சு கொஞ்சம் நல்லா இல்லை வேறு காமிங்க எனக்கு கமலா காமிங்க அது தான் சீக்கிரமாக உரிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் ஒருமாதிரியாக இருக்குது சரி ஓகே இது ஒரு ரெண்டு கிலோ தாங்க ஆரஞ்சு ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு ரெண்டு கிலோ தனி தனியாக பேக் பண்ணி தாங்க வெலை எவ்வளோ ஆ ஆப்பிள் வெலயை கொஞ்சம் குறச்சா நல்லாயிருக்கும் ஒரு நூறுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு இருபது ரூவா தானே கம்மி பண்ணி கொடுங்க சரி சரி இந்தாங்க வச்சுக்குங்க தேங்க்ஸ் போயிட்டு வரேன்